ஆ மேம் ஆ ஒரு ஆட்ரு வந்துருக்குது ஸ்கூல் பசங்கள் ஆயிரம் பேருக்கு எங்கள் ஸ்கூல் பசங்கள் ஆயிரம் பேருக்கு துணி தைச்சி கொடுக்கணும் எப்படி முடியுங்களா மேம் ஆ எப்படி நீங்கள் ரேட் என்ன சொல்லுவீங்க அதுவும் பசங்கள் வேறு ஆயிரம் பசங்க காலர் மாடலில் ஆ பேண்ட்டு டாப்பு கோட்டு ஆ டாப்பு வந்து ஒரு ஃபுல்க் இல்லை முக்கால் கை வர்ற மாதிரி வச்சுடுங்க கோட்டில் பாக்கெட் வர்ற மாதிரி நீங்கள் இதுலேயே எப்படி நல்லா பண்ணிவிடுங்க மேம் ஆ ரேட்டு எவ்வளோன்னு சொல்கிறீங்க மேம் ம் ஆ

முந்நூறுரூபாவா இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ஸு இன்னும் கம்மி பண்ண முடியாதா அது தெரியுது இருந்தாலும் பசங்களும் வந்து கரெக்டாக ஃபீஸ் பே பண்ணணும்ல மேம் அவங்களும் மெட்டீரியல் வேறே வெளியே வாங்கிட்டு இப்போ தைக்கிறத்துக்காக தனியாக கொடுக்கணும் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்களேன் அதுவும் ஆயிரம் பேர் வேறே நீங்கள் இதை மட்டும் நல்லா பண்ணி கொடுத்திங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய ஸ்கூல் ஆடர்ஸ்ஸெலாம் வரும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் மேம் அது ம்

ம் சரிங்க மேம் அப்போ இந்த ரேட்டே ஓகே மேம் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஓகே சரி அப்போ ஆட்ரு கொடுத்துர்லாமா மேம் ஒரு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஒரு ஒன் மந்த் எடுத்துக்கோங்க அதுவும் ரெண்டு ஒர்க்கர்ஸ் தான் வேறு இருக்குதுனு சொல்கிறீங்க அதனால டைம் எடுத்துக்கோங்க பசங்கள் கேட்குற மாதிரி அந்த அந்த சைஸெலாம் நாங்கள் சொல்லிடுறோம் அதுக்கேற்ற மாதிரி முடித்து கொடுத்துருங்க மேம் ம் சரி மேம் அது பசங்ககிட்ட கேட்டு நாங்கள் கரெக்டாக பேரோடு கொடுத்துர்றோம் முடித்து கொடுத்துருங்க மேம் இன்னும் ஆடர்ஸ்ஸெலாம் கூட நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் மேம் ஆ தேங்க் யூ தேங்க் யூ மேம்